திருப்பூரில் வந்துட்டு பிரச்சனை அப்பிடின்னு பார்த்தா என்ன அப்படின்னா முதலில் வந்துட்டு தண்ணி தண்ணி வந்துட்டு ஒன்று பத்தாமல் இருக்கிறது இன்னொன்னு வந்துட்டு சுத்தம் இல்லாமல் இருக்கிறது இப்போ நொய்யலாத்து நொய்யல் ஆறு பார்த்துட்டின்னா வந்துட்டு அந்த தொழிற்சலைகளோட கழிவெல்லாம் வந்துட்டு அந்த நொய்யல் ஆற்றுல கலந்து அது வந்துட்டு ஒரு சாயப்பட்டற கழிவு எல்லாம் இருக்குது அல்லவா அது எல்லாம் வந்துட்டு கலந்து தண்ணி வந்துட்டு வீணாக போச்சு இப்போது எப்படி அந்த ஆற்றுத் தண்ணியை வந்துட்டு அப்புறம் குடிக்கிறதுக்கு திறந்து விடுவாங்க அது வந்துட்டு ரொம்ப மாசடைஞ்சு தான் இருக்குது அந்த மாரிதான் தண்ணியே இருக்காது தண்ணி இருந்தாலும் அது வந்துட்டு சுத்தமாக இருக்காது அழுக்காக தான் இருக்கும் அதனால் குடிநீருக்கு வந்துட்டு பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்துட்டு திருப்பூர் மாவட்டத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு தொழிலாளர்கள் வந்துட்டு நிறையா தொழிலாளர்கள் வந்துட்டு அவங்க ஊருலேருந்து நம்ம ஊருக்கு வந்துட்டு பிழைக்க வர்றாங்க அப்படி வர்றவங்க வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அடிமை மாதிரியெல்லாம் நடத்துறதில்ல கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறாங்க அது எதுக்காக அப்படின்னா அவங்க நடத்துக்கிட்ட விதம் வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அதனாலையா கூட இருக்கலாம்